நாங்கள் டெய்லராக இருக்கிறோம் டெய்லராக வந்து டெய்லர் மிஷின் வந்து நாலு மிஷின் போட்டு இருக்கிறோம் பக்கத்தில் வந்து மண் பானை செய்றவங்க இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நாங்கள் வியாபாரம் செஞ்சிட்டுருக்குறோம் அதில் வந்து வியாபாரம் செய்கிறத்துக்காக வந்து பணம் வந்து தேவப்பட்டுறதுனால நாங்கள் லோன் போட்டு இருந்தோம் லோன் போட்டு நாங்கள் வந்து சுய உதவி குழுவாக வச்சு இங்கே இருக்குறவங்களாம் சேர்ந்து சுய உதவி குழுவாக நடத்துனா அதில் வந்து எங்களுக்கு மானியம் இருக்கும் அம்பதாயிரம் வாங்கினா அஞ்சாய ரூபா மானியங்கிற மாதிரி இருக்குது அதனால நாங்கள் வந்து லோன் போட்டு இந்த சுய உதவி குழுவை நடத்திட்டுருக்கோம் அது போக நாங்கள் வந்து கை தொ கை தொழில் வந்து செஞ்சிட்டுருக்குறோம்